அண்ணா ரஞ்சித் ஆட்டோவா சார் அண்ணன் செட்டிநாடு பேலஸ்க்கு போகனும்ண்ணே அண்ணேன் இந்த காரைக்குடி சுப்புரா சுப்புரமணியபுரம் எட்டாவது வீதி இருக்குல்ல அங்கிருந்துண்ண ஆ ஆமாம்ண்ணே அண்ணே அப்பா அம்மா நான் மூணு பேர்ண்ணே அண்ணே இப்போ இப்போ அரை மணி நேரத்தில் வந்துருவில்ல அண்ணேன் எவ்வளோ நேரம்ண்ணே ஆகும் செட்டிநாடு பேலஸ்க்கு போக சரிண்ணே அஞ்சு நீங்கள் வெய்ட்டிங் பண்ணனும்ண்ணே ஒரு ஒரு மணி நேரம் ஆ அதுக்கு ஆ சரிண்ணே எவ்வளோண்ணே வாடகை இங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடா அண்ணே ஃபைவ் ஹண்ட்ரடுங்கறீங்க அண்ணேன் வெயிட்டிங் வெயிட்டிங் சார்ஜுமா ஆ சரிண்ண சரிண்ண அண்ணேன் எந்த வழியாகண்ண போவிக காரக்கு அந்த காரைக்குடி பள்ளத்தூர் வழியாகவா சரிண்ண சரிண்ண ஆ இப்போ வாங்கண்ணே அந்த சுப்புரமணிய எட்டாவது வீதிக்கு வாங்கண்ணே வந்துவிட்டு ஃபோன் அடிங்க வந்துவிட்டு ஃபோன் அடிங்க நான் ஆ ஆமாம்ண்ணே வந்துவிட்டு ஃபோன் அடிங்க ஆ சரிண்ண